சரி ஹலோ ஹலோ மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் மேம் எத்தனை பேர் பத்து பேரா ஓகே மேம் என்னைக்கு போகனும் டேட்டு எவ்வளோ மேம் ஓகே மேம் எப்போ மேம் நீங்கள் ஈவினிங்கா மார்னிங்கா கிளம்பணும் ஆ ஓகே மேம் சரியா பா புது பஸ் ஸ்டாண்ட்கிட்ட வண்டி வந்துரும் மேம் ஆ ஓகே ஃபைன் மேம் நீங்கள் பத்து பேர்ன்னு சொல்லுறிங்க அதில் பண்ணெண்டு பேர் போகலாம்

மேம் அது சார்ஜு எல்லாம் பார்த்துகங்க சார்ஜு நீங்கள் இப்போ எந்த தர்க்காவுக்கு போகணுமா மேம் தர்க்காவுக்கு போய்விட்டு நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கனா வேளாங்கண்ணி போய்விட்டு வரலாம் அப்படியே வேளாங்கண்ணி கடலுக்கு மாதா கோயிலுக்கு போய்விட்டு வரலாம் மேம் சிக்ஸ் தவுசன்ட் மேம்

மேம் நான் வண்டி வந்துவிட்டு ஃபோன் அடிக்க சொல்கிறேன் மேம்